இந்தியாவோடய அலுவல் மொழி ஹிந்தி ஆனால் நம்ம தமிழ் மக்கள் வந்து ஈஸியா ஹிந்தி கற்றுக்கமாட்டேங்கிறாங்க ஆனால் ஹிந்திக்காரங்க நம்ம ஊருக்கு வந்துகுட்டு அழகாக தமிழ் கற்றுக்குறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன் நாம ஹிந்தி கற்றுக்கறது ஒன்னும் தப்பு இல்லை ஏன்னா இந்தியாவின் அலுவல் மொழியான அந்த இந்தியை நாமும் தெரிந்து கொள்வது நல்லது எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற பெட்டிக்கடக்காரரு அவரும் மூணாவதோ நாலாவதோ தான் படிச்சிருக்கிறார் அவர் கூட அழகாக இந்தப் பகுதியில் வாழ்கின்ற அந்த ஹிந்தி வாழ் மா வடமாநில மக்களுக்கு அழகாக ஹிந்தியில பதில் சொல்கிறாரு அவங்க ஒரு சில திங்க்ஸை வந்து தமிழில் கேட்டாலும் கூட பெட்டிக்கடையின் சாமான்களை கூட அவங்க தமிழில் தான் கேட்குறாங்க நம்முடைய பெட்டிக்காரர் அழகாக ஹிந்தியில் பதில் சொல்லி அவர்கள் கேட்கின்ற அந்த பொருட்களை எடுத்து தராங்க நாமும் ஹிந்தி கற்றுக்கொள்வது நல்லது தான்